பதினெட்டு நாலு ரெண்டாயிரத்தி ரெண்டு பதினைஞ்சு ஒன்று ரெண்டாயரத்தி இருபத்தி மூணு எட்டு ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு இருபது பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு இருபத்தி ஒன்பது எட்டு ஆயிரத்தி எண்நூத்தி எண்பத்தி அஞ்சு